ஆ சொல்லு ராணி ஆ சொல்லு ராணி நானா ஆ நல்லா இருக்கேன் என்ன என்ன விஷயம் சொல்லு என்ன திடீர்னு இந்த நேரத்தில் கூப்பிட்டுருக்க எந்த நேரமும் இங்கேயும் அப்படி தான் நீ என்ன சொல்கிற ஆ இங்கேயும் நீ என்கிட்ட சொல்கிற அந்த கொடுமை தான் இங்கேயும் நடக்குது என் பசங்களும் அப்படி இதே தான் பண்ணுறாங்க என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல நான் கண்ட்ரோல் பண்ணவே முடியல என்னால் லீவில் ம் ம் ம் அது பயமாக இருக்குது எனக்கு அதுவுமே அதை நினச்சாலே ரெம்ப பயமாக தான் இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியல பேசாமல் நம்ம தான் ஏதாவது கண்ட்ரோல் நம்ம வீட்டிலேயே வ ம்ம் ஆ அதை சொல்லுங்கள் அப்போ இந்த மாதிரி சோர்ஸ் கிடையாது இந்த மாதிரி கிடையாது ஃபோனே கிடையாது அதனால் ஃப்ரீயா வெளிய போய் எவ்வளோ வெயிலானாலும் மழையானாலும் போய் வெளிய போய் விளையாடுவோம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் எல்லாரோடையும் பழகுவோம் வீட்டிலே இருக்க மாட்டோம் இப்போ இந்த ஃபோன் வந்ததுலேருந்து வீட்டை விட்டு நகரமாட்டது ம் ம் ம் ம் ஆ ம் ஓகே ஒன்றும் பிரச்சின இல்லை நல் ஆ வரேன் வரேன் இன்னும் கொஞ்சம் குக்கிங் வேலை இருக்குது முடிச்சுட்டு நான் கிளம்பிட்டு ஒன்றைய கூப்பிட்றேன்

ம் ஓகே ஓகே சரி அதுதான் இனிமே பண்ணணும் வேறு வழியில்லை நம்ம பிள்ளைங்களை பார்த்துக்கணுன்னா நம்ம அப்படி தான் பண்ணணும் ம் ம் ஆமாம் ஆ சரி ம் சரி ராணி சரி கிளம்பு நானும் கிளம்பிட்டு கூப்பிட்றேன் ம் சரி ஓகே ஆ ம் ஆ ஓகே